பாறை ஏர்றது பொதுவாகவே ஒரு அற்புதமான விளையாட்டு இது உங்களுடைய உடல்ல இருக்கிற அக்னியை வந்து போக்க உதவுகிறது நான் ஒரு டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீலகிரிக்கு போயிருந்தேன் ஊட்டி வந்து சுற்றி பார்க்கறக்காக அங்கே பாறை எல்லாேரும் ஏறிகிட்ருந்தாங்க ஏறிப்பா ஏறி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஏறலாம்னு ஒரு எண்ணம் வந்துச்சு சரி இருந்தாலும் அதில் வந்து எப்படி ஏறுவது என்னங்கிறதை தெரியாது அங்கே இருக்கிற கைடு தான் எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக வந்து கூட்டிகிட்டு போனார் பேசுனார் நான் யா நான் இருக்கிறேங்க பயப்புடாதீங்க நான் இவ்வளோ நாளாக இது மாதிரி பாறை ஏறிகிட்டு தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதனால நீங்களும் வாங்க போய் எல்லாமே நான் கற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போய்விட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது மாதிரி சொல்லி கொடுத்திருந்தாரு எனக்கு எப்பவுமே வந்து இது மாதிரி டூரிசம் போகும் போது ஒரு மலைப்பகுதிக்கும் அது மாதிரி கரடுமுரடான பாதையில் வித்தியாசமான ஒரு விளையாட்டை வந்து விளையாடணும் அப்படிங்குற எண்ணம் எனக்கு இருக்குது இப்போ இது விளையாடுகிறதுனால எனக்கு வந்து உடல் வந்து ரொம்ப இது நல்லதாகவே இருக்கும் நான் கருதுன் கருதுன்னால் தான் நான் இது மாதிரி ஏறக்கே நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாறையில் வந்து இது எப்புடிறா இவ்வளோ பெரிய பாறையாக இருக்குதுதே நம்ம ஏறிடலாமா இல்லை நடுவில் ஏதாச்சும் ஒரு இதனால நம்ம கீழே விழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்போ சிந்திக்க முடியாத ஒரு எண்ணமாக தோன்றிவிடக்கூடாது நம்ம வந்து கவனமாக ஏறணும் அப்படிங்குற மைண்ட் செட்டு தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு சரி நம்ம வந்து திரும்பவும் இறங்கிர்லாந்தான் பார்த்தேன் இருந்தாலும் இது ஏறித்தான் பார்ப்போமே பின்னாடி நடக்கிறத நம்ம ஏ வந்து பின்னாடி யோசி வேணுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணிணேன் பாறை ஏறுவது அத்தகைய ஈடுபாடு இருந்தாலும் கூட எனக்கு ஒரு மனசில் சின்ன பயம் இருந்துச்சு சரி இது ஏறிவிட்டு வந்துவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இது மாதிரி போய்விட்டு வந்தேன் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக ஒருத்தருக்கிட்டே சொல்லி நம்ம அவங்களையும் ஒரு ஊக்குவிச்சி நம்ம பாறை ஏற் ஏறுகிறதுக்கு நம்ம ஓ ஒரு கைடன்ஸாக இருக்கலாம் அதாவது ஊன்றுகோலாக இருக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் நான் வந்து இந்த பாறை ஏர்றதுக்கே ஆரம் சரின்னு சொல்லிவிட்டு அவர் கைடு என்னை கூட்டிகிட்டு போய்விட்டு இது மாதிரி எல்லாமே கற்று கொடுத்தாரு கற்று கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து பாதி மலை ஏறி முடிச்சுட்டேன் ஏறி முடித்ததுக்கு அப்புறம் வந்து கீழே பார்க்கல பார்த்தா சரி பார்த்தாவே அவ்வளோ பயம் இருக்கும் அதனால நம்ம பார்க்காமா தான் மேலே ஏறணும் அப்படிங்குற எண்ணம் என் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு எவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து பாதுகாப்புக்கு நம்ம உடம்பை சுற்றி அது இதுன்னு சொல்லி அவங்க இது கு கொடுத்துருந்தாலும் கூட ஏ மனுஷன்னு இருந்தால் பயம் இருக்கும் இல்லைங்ளா அதுக்கப்புறம் ஒரு முக்கால் இதுக்கு போனேன் முக்கால் இதுக்கு போனதுக்கப்புறம் தான் ம் அப்பவுமே நான் கீழே திரும்பி பார்க்கல கீழே திரும்பி பார்த்தா எதாவது நடந்திருமோ அப்படிங்குற இது இருந்துச்சு அதனால கடைசியா நான் வந்து மேலே வரைக்கும் ஏறிவிட்டேன் ஏறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சந்தோஷம் இது மாதிரி ஏறிவிட்டமே நம்ம வந்து இப்படியே இருந்திருந்தோம்னா கீழேயே இருந்திருப்பமே அப்பிடின் தான் ஏ அடுத்த தடவையும் வந்து நான் இது மாதிரி ஏறிக்கலாம் ஏறுவதுக்கு வந்து அடுத்தடுத்து ஏறினா தான் நமக்கு வந்து ஒரு நல்லா ட்ரெயினிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டு அதோட நான் பா ஆ ம் வந்து முடித்துட்டு கீழே வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நான் எப்பவுமே வந்து எனக்கு சாதகமாக நான் எங்கே போனாலும் பாறை ஏறலாம் அப்படிங்குற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன்